ஆமாம் யார் நீங்கள் மேடம் நாங்கள் நல்லா தான் கவனிக்கிறோம் நாங்கள் நல்லா தான் படிக்க தான் சொல்லுறோம் வீட்லலாம் படிச்சேன்னு தான் மேம் சொல்லுறான் அதெல்லாம் காட்ட மாட்டுறான் மேடம் நாங்கள் அடிக்கடி நாங்களாக எடுத்துப் பார்த்துக்கிறது சரி மேடம் அடிக்கடி ஃபோன்லாம் வாங்குவான் நான் படிக்கிறேன்னு தான் சொல் சொல்லிட்டு தான் வாங்குவான் படிக்க போகறேன்னு சொல்லிட்டு தான் ஃபோன் வாங்குவான் ஓகே மேடம் டவுட்டு டவுட்டுன்னு கேட்குறான் மேடம் ஓகே மேடம் எப்படியாது நல்லா படிக்க வைங்க மேடம்

ஓகே மேடம் ஓகே மேடம் ஆ தேங்க் யூ